இப்போ நம்ம பகுதிகள்கலாம் தனியார் பேங்கு கவர்மெண்ட் பேங்கு நிறையா இருக்கு கவர் கவர்ம் தனியார் பேங்குல எல்லாம் ஐசிசிஐ இது சீராம் அதலாம் தனியார் பேங்கு கவர்மெண்ட் பேங்கு ஸ்டேட் பேங்கு கனரா அதெலாம் கவர்மெண்ட் பேங்கு கூட்டுறவு தமிழ்நாடு கிராம வங்கி அதெலாம் அதுல எல்லாம் லோனு எடுத் எடுத் எடுக்கலாம் தனியாரில் எடுக்குறது அவ்வளவு சேஃப்டியாக இருக்காது கவர்மெண்ட் பேங்கில பணம் பாதுகாப்பாக இருக்கும் லோனு எடுத்தாலும் சேஃப் இதாக கம்மியாக வட்டியெல்லாம் கம்மியாக தருவாங்க